கொழந்தைகள பள்ளிக்கு சேர்க்க கட்டணம் நாங்கள் எப்படி செலுத்துவோம் அப்படின்னா அது வந்து எங்களுடைய கல்வி கொழந்தைகள் படிக்கக்கூடிய நிறுவனத்தில் வந்து ரெண்டு தவணைகளாக கல்வி கட்டணத்தை செலுத்தி கொள்ளலாம் அவர்களுக்கு எவ்வளவு தொகையோ அதை இரண்டாக பிரித்து அதை இரண்டு தவணைகளில் நம்ம கட்டி கொள்ளலாம் முதல் தவணை அவர்கள் சேர்ந்த முதல் மாதத்தில் இரண்டாவது தவணை அவர்கள் சேர்ந்து ஒரு ஆறு மாதத்தில கட்டி கொள்ளணும் இந்த மாதிரியான முறைகளில் தான் நாங்கள் அவங்களுக்கான பள்ளி கட்டணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம்